இப்போ நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்படின்னா காலைநிலை டிப் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழைக்காலங்கள் இந்த மழைக்காலங்கள்லாம் எப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் அப்படிதான் மழை பெய்யும் ஒரு நாள் இப்படிதான் ந சரியான நல்ல மழை பெஞ்சி வெள்ளம் வர்ற அளவு மழை பெஞ்சிட்டு வெள்ளம் ஃப்ளட்டு நல்ல மழை நல்ல மழைன்னா ஒரு முப்பது நாற்பது சென்டிமீட்ரு அதிகபட்சம் எங்கள் ஊரில் இருபது இருபத்தஞ்சிதான் வரும் அதுலேயும் முற்பது நாற்பது பெஞ்சிச்சுன்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க அப்பனா அவ்வளோ வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுனால் என்ன செஞ்சோம் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு கோவில் குளம் அங்கே போய் கோவில் மண்டபம் அங்கே போய் தங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சி தான் வத்துச்சு ஒரு ரெண்ட் நாள் மூணுநாள் கத்தி அதுவரை அங்கேயே ச சமைத்து சாப்பிட்டுட்டு அப்படியேதான் இருந்தோம் அதனாலே வாழ்க்கையில எப்படினா அன்றைக்கிலாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி சிக்கனமாக வாழணும் அப்படினா இதை நிறைய பார்த்தோம் வெள்ளத்தில் அந்த வெள்ளம் தான் வானிலை மாற்றங்கள் அடுத்த ஒரே வாரத்தில் வெ வெயில் அடிச்சிட்டு வெயில் அடிச்சதனால அந்த மழை மழை தண்ணியெல்லாம் வத்திட்டு மழை தண்ணி வத்திட்டு அடுத்த ஒரு ஒரு மாசத்தில் குளத்துல உள்ள தண்ணி ஆற்றில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி கொஞ்சம் வற்றுற அளவுக்கு ஆகிட்டு முட்டு ஒரு ஆள் ஹைடில் இருந்த தண்ணி ஒரு ஆள் இடுப்புக்கு வந்துட்டு ஒரே மாசத்தில் அப்படியே போயிட்ருந்தது மார்ச் ஏப்ரல் மே ல தண்ணியே இல்லாமல் ஆகிட்டு இப்போ எப்படி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னடி வந்த தண்ணி அஞ்சு மாசத்தில் வற்றிட்டு அந்த வெயில் இதில் வெயில் அடிச்சதில் வற்றிட்டு அதனாலே எங்கள் ஊரில் தண்ணி இல்லாமயே போயிட்டு அதனால் அடுத்த வேறே ஊரிலேருந்து வரும் தண்ணி டேங்கர் லாரி அப்படி பிடிக்க பிடித்து கொடுக்கிற அளவு காலங்கள்லாம் மாறிட்டு